ஆரி ஒர்க் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் எனக்கு ஆரி ஒர்க் வந்து செய்யணுன்னு ரொம்ப ஆசை தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஆரி ஒர்க் வந்து செய்யறதுக்கு வந்து அதிகமாக ரேட் ஏதும் தே கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆரி ஒர்க் ஒரு ஆரி ஒர்க் செஞ்சு முடிக்கணுன்னா ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு முடிக்கணுன்னு சொன்னால் ஏழு நாள் எட்டு நாள் செய்யுறாங்க அதனால் வந்து அதுக்கு வந்து தேவையானது அதிகமாக தான் குண்டு அதெல்லாம் நிறையா தேவைப்படுது அதனாலே வந்து ஆரி ஒர்க் வந்து மணிங்க அந்த மாதிரி தான் நிறைய ஒர்க் தேவைப்படுறதுனால அதிகமாக அதுக்கு வந்து நிறையா டைம் வேஸ்ட் ஆகுது அதனால் வந்து அதுக்கு அதிகமாக செய்கிற டைலர்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஆகுது ஏன் இவ்வளோ கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள கேட்டால் வந்து ஏன் எங்கள்கிட்ட அதிகமாக பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறோங்க அதனாலே எங்களுக்கு நிறைய லேட் ஆகிறதுனால எங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது ஒருத்தர் வந்து டைலருக்கு வந்து நாங்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைலருக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் ஆகுது இவ்வளோ நாள் ஆகிறதுனால எங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஐந்நூறுரூபா அறநூறுரூபா யூஸ் பண்ணுறதுனால எப்படின்னாலும் எங்களுக்கு கணக்கு போட்டால் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பத்தாயிரத்துக்கு மேல் தேவைப்படுது அதனால் தான் சொல்லிட்டு அதிகமாக நாங்கள் பணம் வசூல் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட சொல்கிறாங்க அதை நாங்கள் புரிஞ்சுக்கறதுனால நாங்களும் சரி நீங்கள் வந்து செய்யறதுனால தான் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரி ஒர்க் வந்து அதிகமாக பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம்